ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சார் ஆ இப்போ லாஸ்ட்டு மன்த்து சார் இப்போ தான் ஒரு டிகிரி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்திருந்தேன் அது முடித்ததுக்கப்றோம் ஒரு கேட் எக்ஸாம் எழுதினேன் கேட் எக்ஸாம்க்கு லிமிட்டு ஏஜ் லிமிட்டு இல்லைண்ட்டாங்க அதே மாதிரி கேட் எக்ஸாம் எழுதி தான் நான் அங்கே அந்த பிஹெச்எல்க்கே போனேன் ஆனால் பிஹெச்எல்க்கு பார்த்தீங்கன்னா அபோவ் தேர்ட்டிக்குள் நம்ம ஜாயின் பண்ணிடணும் முப்பது வயசுக்குள் ஜாயின் பண்ணணும் அதுதான் அது தான் பிரச்சினையா இருந்துச்சு அது ஒன்று எக்ஸாம் எழுதிவிட்டு நான் அப்படியே இப்போ அ அதிக ஸ்கோர் எடுத்ததினால பிஹெச்எல்லில் எனக்குக் கிடைச்சிருச்சு அப்படி போனதால் இது கடைசியில் அப்புறம் இன்ட்ர்வியூக்கு போனேன் இன்டர்வியூக்கு போயி அட்டன்ட் பண்ணிட்டு இப்போ செலக்ட் அதுலையும் செலக்ட் ஆயிட்டேன் அடுத்து நெக்ஸ்ட்டு மன்த்து ஒன்றாந்தேதில இருந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க இல் இல்லை சார் கோச்சிங் சென்ட்ரு போ போயும் கற்றுக்கலாம் இல்லை நம்பளாக ஜென்ரல் நாலேஜு புக்கை எடுத்துக் கூட நம்ப படிச்சுக்க இப்போ எழுதிக்கலாம் அது பிரச்சனை இல்லை சார் ஆ அந்த மாதிரி ஆ ஆ ஆ ஆமாம் சார் நெக்ஸ்ட் மன்த் ஒன்றாந்தேதி வர சொல்லிட்டாங்க இங்கே திருவெறும்பூர்னு சொல்லிட்டு இருக்குது திருச்சியில் அங்கே பஸ் ஏறினீங்கன்னா திருவெறும்பூர் பஸ்ஸுன்னு இருக்கும் அதில் ஏறினீங்னா அதுலையே பிஹெச்எல்னு போட்டிருக்கும் அங்கே போய் இறங்கிக்கலாம் அங்கேயும் சா காலேஜுன்னு இருக்குது அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியும் இருக்குது அது பிரச்சனை இல்லை பக்கத்திலயே இருக்குது சார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கேருந்து ஏறி போய்க்கலாம் சேலரி டீடைல்ஸ்லாம் இன்னும் எதுவும் பேசலை சார் இப்போ தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இன்னும் இப்போ செலக்ட் ஆயிட்டு இன்னும் அடுத்த மாசம்தான் வரச் சொல்லியிருக்காங்க ஒன்றாந்தேதி போல போகணும் நீங்களும் அதில் கேட் எக்ஸாமு ரெஃபர் பண்ணி அதை படிச்சு எழுதிவிட்டு அதில் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணலாம் அதுக்குக் கூட வாய்ப்பிருக்குது நீங்கள் எழுதுங்கள் படிங்க ஓகே சார் ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் ஆ ஓகே